ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹலோ கேட்குதா

ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ இனிமேல் என்ன கம்பெனி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன ஃபோன் எதிர்பார்க்குறீங்க ம் ஆ ஆ ரெட்மி சாம்சங் ஓப்போ ஆ ஆ ஓப்போவில் நீங்கள் எந்தமாதிரி ரேட்டில் எதிர்பார்க்குறீங்க ஓகே என்ன மாதிரி ஜிபி எவ்வளோ ரேம் எதிர் பார்க்குறீங்க ஸ்டோரேஜ் எவ்வளோ ஆ ஓகே ஓகே ஓகே ம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் நீங்கள் என்ன ப்ராண்டு கேட்டீங்கள் ஓப்போ ஓகே மேம் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ட்வெண்ட்டி ஃபை தௌசண்ட்டில் இருக்குது ட்வெண்ட்டி ஃபை டு தேர்ட்டி தௌசண்ட்டில் இருக்குது ஓகே வாங்கிகிறீங்களா ஓகேவா உங்களுக்கு ஆ ஓகே மேம் இருக்கும் அதுலேயுமே கேமரா க்வாலிட்டிஸெலாம் நல்லாவே இருக்கும் ஆ இருக்குது மேம் சாம்சங்கில் நல்லாயிருக்கும் ஆ சாம்சங் ரெட்மி அதெல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து ஃபை ஜி இருக்குது மேம் ஃபை ஜி மொபைல் ரெட்மியில் இருக்குது மேம்

ஆ அது கிடைக்கும் மேம் ஃபுல்லாக ஃபை ஜி ஃபை ஜி தேர்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி டூ வரும் மேம் நார்மல்ன்னால் ட்வெண்ட்டி ஃபைவ் அந்தமாதிரி வரும் ஆ அதெல்லாம் ட்வெண்ட்டி ஃபை ட்வெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே தான் மேம் வரும் ஆமாம் ஆ ஃபை ஜி அதுவுமே மேம் ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டிக்குள்ளேத்தான் வரும் ஆ எல்லாமே இருக்கும் மேம் ஆ நீங்கள் கேட்குற எல்லாமே இருக்கும் மேம் ஏஐ கேமரா ஓகே மேம் நீங்கள் சாம்சங் வாங்கிக்கோங்கள் அப்படின்னா ஆமாம் மேம் அதில் நல்லா இருக்கும் சாம்சங்கில் பெட்டராக இருக்கும் மேம் ஓகே மேம் சாம்சங் கேலக்ஸி நல்லா இருக்கும் ஆ ஓகே ஆ ஓகே மேம் தேர்ட்டி ஃபை வரும் மேம் தேர்ட்டி ஃபைவ் எஸ் மேம் ஆ ஓகே மேம் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா ஆ ஓகே மேம் தேங்க் யூ